எனக்கு ரன்னிங் ஷுஸ்ஸு அப்படின்னா விரும்பி அணியுறதுன்னா அடிடாஸ் கம்பெனியில் வர்றது எனக்கு பிடிக்கும் அது வந்து கொஞ்சம் நல்ல காலுக்கு வந்து இப்போது நல்ல ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு சாஃப்ட்டு இருக்கும் ஒரு மிருதுவான தன்மையாக இருக்கும் அதில் அதனால அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போ வாங்கினாலும் அது அடிடாஸ்ஸு இதில் தான் வாங்குவேன் இப்போ முடியாதுன்ற நேரத்தில் கையில இல்லை அப்படின்னா நார்மலாக வீட்டில் என்ன இருக்குதோ அந்த ஷூஸ்ஸே நான் யூஸ் பண்ணிக்குவேன் அதற்கு என்ன காரணம் எனக்கு வசதி இல்லை தான் க அதனால் எனக்கு கையில கிடச்சிதுன்னா காசு இருந்தால் வாங்குவேன் இல்லைன்னா விட்டுட்டுவேன் இருக்கிறத வச்சு போட்டுக்கிட்டு ஓடிடுவேன் விளையாட்டு உடையை விரும்பி அணிவ அணிகிறதெல்லாம் எனக்கு இல்லை எல்லா உடைகளையும் நான் வந்து ஒ எனக்கு ஏற்றமாதிரி நான் அத மாற்றிக்குவேன் ஓடுவதற்கு வசதியாக இந்த உடையை தான் போடணும்னு இல்லை இந்த அணி இத இந்த விளையாட்டு உடை அப்படின்றதெல்லாம் எனக்கு இல்லை எல்லாமே எனக்கு பிடிக்கும் என்ன ஓடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குவேன் கீழே இருக்கிற ஷாட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அதில் எனக்கு வந்து குறிப்பிட்ட இதெல்லாம் அணியணும்னு கிடையாது எனக்கு எனக்கு வந்து ஓடுறதுல வந்து விருப்பம் அதிகன்றதுனால அது ம அதுமட்டும் தான் என்னோடய கவனம் இருக்கும் இதுதான் இந்த ஷூஸ் தான் போடணும் இந்த உடை போட்டால்தான் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் பெருசா நான் வந்து அதை உற்றுநோக்கிலாம் பார்க்கமாட்டேன் என்னுடைய கவனம் ஃபுல்லாக என்னுடைய என்னுடைய பயிற்சியில் தான் இருக்கும் அதனால் நான் இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப விஷயமாக நான் பார்க்கமாட்டேன் எனக்கு வந்து ஷூஸ் மட்டும் கொஞ்சம் காலுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அதனால அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குவேன் உடையெல்லாம் எல்லா எந்த உடையாக இருந்தாலும் நான் வந்து அதை அட்ஜெஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டு ஓடிடுவேன்